மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படிங்கும் போது நமக்கு நிறையா வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது மகிழ்ச்சியான தருணங்கள் இது தான் அது தான்னு சொல்ல முடியாது நம்ம பிறந்ததுலேந்து நம்ம அம்மா முகத்தை பார்த்ததுலேருந்து எல்லாமே இந்த உலகத்தை புதுசு புதுசாக பார்க்கும் போது எல்லாமே சந்தோஷத்தை கொடுக்கிறது தான் இது தான் கொடுக்குது அதுதான் நம்ம பார்க்குறப் புதுப் புது விஷயங்கள் கூட நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது சின்ன பிள்ளையில் இருந்து நம்ம நிறைய ஒரு பட்டாம்பூச்சி ஒரு பூ ரோஸ் வளர்ந்து வரது அதை பார்க்கும் போது ஒரு சந்தோசம் வருது ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும் போது அது ஒரு சந்தோசம் வருது அதே மாதிரி சின்ன குழந்தையில் இருந்து மகிழ்ச்சியிலேங்கிறது நிறைய வாழ்க்கையில் நமக்கு எக்கச்சக்கமா நிறைய மகிழ்ச்சிகளான தருணங்கள் நம்ம லைப்பில் மறக்க முடியாத தருணங்கள் சில விஷயங்கள் ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது அதில் நம்ம நிறைய சொல்லணும் அப்படின்னா பள்ளி பருவங்களை எடுத்துக்கலாம் பள்ளி பருவங்கிறது வந்து நமக்கு அறியாத ஒரு வயசில் வரக்கூடிய ஒரு சந்தோசங்கள் இது செஞ்சால் நல்லது இது செஞ்சா கெட்டதுங்கிற ஒரு விஷயம் தெரியாது ஆனால் அது வந்து ஒரு சந்தோசத்தை கொடுக்குது நமக்கு நினச்சு பார்க்கும் போது இன்றைக்கு நம்ம அந்த பள்ளி பருவங்களை வந்து இன்றைக்கு நம்ம அசைப் போட்டு நினைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்குது இவ்வளோ விஷயம் நம்ம லைப்பில் நடந்துருக்கா இவ்வளோ விஷயங்கள் நம்ம சந்தோஷத்தை கொடுத்துருக்கா அப்படின்னு ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த கூடியது பள்ளி பருவங்கள் அதை தாண்டி வரும் போது கல்லூரி பருவம் கல்லூரி பருவங்கிறது வந்து மனுஷன் எல்லாத்துக்குமே வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படினா அது வந்து கல்லூரி பருவம் தான் எல்லா எந்த ஒரு யாராக இருந்தாலுமே ஆணாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே யாராக இருந்தாலும் வந்து கல்லூரி பருவம் அப்படிங்கிறது அந்த கல்லூரி காலங்கள் அப்படிங்கிறது வந்து மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் அதில் வர கல்சுரல் ப்ரோக்ராம்ஸ் டான்ஸ்சு பாட்டு அரட்டை நிறைய விஷயங்கள் நண்பர்களோடு சேர்ந்து கேலி கூத்துகள் அதில் வர நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு அவ்வளோ சந்தோசத்தை கொடுக்குது அவங்களோடு சேர்ந்து பார்த்த திரைப்படங்கள் அதெலாம் திரும்ப நாம் பாக்கும் போது ஐயோ என் பிரண்ட்ஸ்ங்கலோடய நான் இதை பார்த்தேன் என் பிரண்ட்ஸ்ங்கலோடய அந்த படம் பார்த்தேன் அந்த படம் பார்த்தேன் அந்த நினைவுகள் அதை நமக்கு மெமரிஸ் வந்து அவ்வளோ ஒரு சந்தோசத்தை அதை பார்த்த அந்த படத்தை திரும்ப டிவியில் பார்க்கும் போது இதெல்லாம் பார்க்கும் போது அவ்வளோ சந்தோசமாக இருந்தோம் எவ்வளோ ஜாலியா இருந்தோம் டான்ஸ் ஆடுனோம் அந்த பாட்டுலாம் கேட்கும் போது இந்த பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடினேன் அப்போங்க போது அந்த கல்லூரி பருவம் இளமை பருவங்கிறது வந்து யாருக்குமே கிடைக்க கூடாத ஒரு அழகான பருவம் தான் இளமை பருவம் அது அந்தக் கல்லூரியோடய சேர்ந்து கிடைக்கும் போது நண்பர்களோடய நண்பர்களோடய கிடைக்கும் போது ரொம்ப அழகான மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்குது அதில் அதை நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து சொல்லிகிட்டுலாம் இருக்க முடியாது இது எனக்கு பிடிக்கும் அது எனக்கு மகிழ்ச்சி தரும்னு எல்லாமே அதில் இருக்கிற சின்ன சின்ன சண்டைகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது சின்ன ஒரு பேசுகிறதுக்கு கூட எதாச்சும் பேசும் போது சண்டைகள் கூட இடையில் ஏதாவது சண்டை வரும் அதுக்கு அடுத்த செக்கெண்டே நாம் சேர்ந்துருவோம் அதுவும் வந்து ஒரு மகிழ்ச்சியை தான் தருது இன்றைக்கு நம்ம நினைக்கும் போது உன்ட்ட இப்படி சண்டை போட்டனா அப்படி சண்டை போட்டனா அப்படின்னு அதெலாம் அவ்வளோ ஒரு அழகான மகிச்சியான தருணங்கள் அடுத்தத விஷயமாக லைப்பில் நிறைய விஷயங்கள் வேலைக்கு போகிற இடத்தில் ஏதாச்சும் ஒரு நம்மள மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கள் அவங்களாம் வந்து பார்க்கும் போது சில பேர் காமெடி பீஸாவே தெரிவாங்க நம்ம அங்கே பார்த்தால் அவங்களை பார்த்தாலே சிரிப்பாக வரும் அவங்க அதை வந்து பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டாங்க நம்ம கூட வேலை பார்க்குறவங்க நம்ம கூட எல்லாமே பழகிறவங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல தருணங்களாக இருக்கும் அதுக்கு அப்புறம் கல்யாணம் வாழ்க்கை அதுலேயும் சில மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது எல்லாமே வந்து சில நேரத்தில் சில தருணங்கள் வேறு விசயங்கள் நம்ம துன்பத்தை தந்தாலும் அதில் நிறைய வந்து இன்பமான தருணங்கள் இன்பம் தருவது மகிழ்ச்சியை தருவது நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால நம்ம வந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களுங்கிறது நம்ம லைப்பில் நிறையா இருக்குது ஒன்று ரெண்டுன்னு கிடையாது எல்லாமே மகிழ்ச்சியை தரது தான் பார்க்குற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கிற முறையில் தான் எல்லாமே மகிழ்ச்சியை கொடுக்குது ரொம்ப சந்தோசமாக இருக்குது